ஜலதோஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிராமங்களில் என்ன அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னா துளசி சித்திரத்தை தூதுவளை இது நல்ல கசாயமாக என்ன கசாயமாக போட்டு காலையில் மிளகு அதோடு சேர்த்து போட்டிருவாங்க காலையில் எந்துரிச்சி வெறும் வயித்தில் என்ன செய்வாங்க எந்திருச்சதும் துளசி கசாயம்னு சொல்லுவாங்க அதுவோட பனங்கல்கண்டை போட்டு ஆற்றி வந்து வெறும் வயித்தில் வந்து குடித்திருவாங்க